ஆ சொல்லுங்கள் நான் வந்து விவசாயம் காய்கறி விற்பதாக விவசாயி தான் பேசுகிறேன் டிஸ்டிரிபியூட் பண்ணுறீங்களா இல்லை என்னோட வயலில் வந்து நான் வெண்டைக்காய் பயிர் பண்ணுறேன் கொத்தரங்காய் பயிர் பண்ணுறேன் அப்புறம் வந்து பொடலங்காய் பயிர் பண்ணுறேன் அப்புறம் பரங்கிக்காய் பயிர் பண்ணுறேன் அப்புறம் வந்து சொரைக்காய் அவரைக்காய் பயிர் பண்ணுறேன் அவரைக்காவில வந்து ரெண்டு வெற ஐ அவரைக்காவில வந்து ரெண்டு அவரைக்காய் பண்ணுறேன் ஒன்று வந்து நாட்டு அவரைக்காய் பண்ணுறேன் இன்னொன்று வந்து ஹைபிரிட் அவரைக்காய் ரெண்டுமே பண்ணிட்டுருக்கேன் காய்கறியை பொறுத்து வந்து ஒரு ஒரு பெட்டியும் மாறும் இப்போ அவரைக்கான்னா வந்து ஒரு பெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பதுரூவா வாங்குறோம் நாட்டு அவரைக்கான்னா ஒரு பெட்டிக்கு வந்து அறநூறுவா வாங்குறோம் கொத்தரங்காய் வந்து ஒரு பெட்டி வந்து இரநூருவா தான் இல்லை நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ஆர்கானிக்கில் தான் நாங்கள் வந்து விளைய வைக்கிறோம் நாங்கள் வந்து எதுலையும் வந்து யா செயற்கை உரம் போடுறது கிடையாது ஃபுல்லாக வந்து மாட்டு சாணம் இல்லை இல்லை எதுவுமே எந்து எடு எந்த கெடுதலும் கிடையாது நீங்கள் வந்து ரெகுலராக எங்க ரெகுலராக வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த அமௌன்ட்ல நான் வந்து ஒரு டென் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு டென் பர்சென்ட் நாங்கள் ஃபுட் டிஸ்கௌண்ட் பண்ணிக் கொடுப்பேன் இல்லை இல்லை இல்லை நாங்கள் வந்து ஏ நாங்கள் பண் நாங்கள் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் எங்களோட விவசாய நிலத்துல நாங்கள் ஜஸ்ட்டு டீல் டீல் ஓ டிஸ்டிரிபியூட் மட்டும் தான் பண்ணுறோம் வெ விவச இந்த மாதிரி டிஸ்டிரிபியூட் காய்கறி டீலர்க்குலாம் வந்து வெஜிடேபிள் டீலருக்குலாம் வந்து இப்போ நாங்கள் வந்து விளைய வச்சிக் கொடுத்துட்ருக்கோம்

ஓம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு நாலு கிலோமீட்ருக்குள்ளே வந்து நாங்களே கொடுத்துடுவோம் இல்லாட்டினா நீங்களே வந்து டாட்டா ஏசி எடுத்து வந்து டெய்லி வந்து சாய்ந்தரம் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காய்கறியை ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து காய்கறியை லோடு ஏற்றிட்டு போயிவிட்டு நீங்கள் வந்து அ மறுநாள் காலைல நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்ட்ரு போயிருலாம் இல்லை இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடக்கும் நீங்கள் வந்து சாய்ந்தரம் வந்து என்ன பாருங்கள் என்னோட ப என்னோட ஃபார்மிங்கில் என்னோட தோட்டத்தில் நான் வந்து உங்களுக்கு சொல்லுறேன் நான் ஃபோன் பண்ணி அனுப்புகிறேன் ஃபோனில் அனுப்புக்கிறேன் ம் நன்றி ம் நன்றி